கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட வரலாற்று அடையாளங்கள் சின்னங்கள் நிறைய இருக்குது அதில் குறிப்பிட்டதில் குறிப்பிட்டத்தக்கது வந்து கிருஷ்ணகிரி சையத் பாஷா மலை இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இருக்குது அப்புறம் ஒரு ஃபேமஸான தர்கா ஒன்று இருக்குது அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னால் கிருஷ்ணகிரி டேம் அணை கிருஷ்ணகிரி டேம் வந்து நிறைய பேர் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அப்புறமா இந்த பக்கம் அப்படியே வந்திங்கன்னால் சூளகிரியில் பார்த்திங்கன்னா வரதராஜப் பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து பஞ்சபாண்டவர்களால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது இருக்குது அதுக்கு அடுத்து சூளகிரி மலையும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஏறி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் அதுக்கு அடுத்து அப்படியே போனிங்கன்னால் ஒசூரில் வந்து மலைக்கோயில் அதாவது சந்திர சுரேஸ்வரர் மலைக்கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப நல்ல ஃபேமஸான கோயில்தான் அதுக்கு அடுத்து கெலவரப்பள்ளி டேம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது ராயக்கோட்டைக்கு போனால் சூளகிரிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ராயக்கோட்டைக்கு போனால் அங்கே ராயக்கோட்டை மலை நல்ல ஃபேமஸ் அங்கெலாம் கோட்டைகள் நிறைய இருக்குது ஆங்கிலேயர் காலத்தில் திப்பு சுல்தான் இருந்த ஏரியா இந்த ஏரியாகிறதுனால வந்து அந்த திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாசில் சூளகிரியில் அடுத்தது ராயக்கோட்டையில் இந்த கிருஷ்ணகிரி மலை மேலே இதெலலாம் நிறைய திப்பு சுல்தான் கட்டின கோட்டைகள் ஏகப்பட்டதாக இருக்குது அதே சமயத்தில் நல்ல ஃபேமஸான கோயில்களும் இருக்குது இந்த ஏரியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது மக்கள் டேம்களுக்கு நிறைய டூர் மாதிரி நிறைய பெங்ளூர்லிருந்து நிறைய பேர் வந்து கிருஷ்ணகிரி டேமுக்கு அப்புறம் இங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் வந்து போனால் ஒகேனக்கல் இது வருது அதுவும் நல்ல ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான்